ஆ ஹலோ சார் பண்ணாரி மஹாலுங்களா சார் நான் சிதம்பரத்துலேருந்து கூப்பிட்றேங்க சார் என் பேர் மணி பாரதி சார் நான் சார் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்ட்டிஸ்ட் சார் உங்கள் ஹாலில் ஒரு ஆர்ட் கேலரி போடலாம் அப்படினு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்க சார் அக்டோபர் டொண்ட்டி செவன் உங்களுக்கு ஃப்ரீயாங்க சார் அப்படிங்களாங்க சார் ரெண்டு நாள் கழிச்சு ஓகே தாங்க சார் ஆனால் கன்ஃபார்மாங்க சார் இல்லை ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படிங்களாங்க சார் ஓகேங்க சார் அந்த டேட்டே ஓகே தாங்க சார் ஆ உங் பார்க்கிங்கெல்லாம் இருக்காங்க சார் சார் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் வேணுங்க சார் செக்யூரிட்டி எந்த மாதிரியான ஆளுங்கள் வருவாங்க எக்ஸ் மில்ட்ரி அந்த மாதிரி எதாவது வருவாங்களாங்க சார் ஏன்னால் ஆர்ட் சார் விஐபிஸும் வருவாங்க சார் ஆ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்வான ஆர்டெல்லாம் இருக்கும் சார் ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குணும் ஓகேங்க சார் ஒ ஓகேங்க சார் சார் இன்டெரியர் நல்லாதாங்க சார் இருக்குது ஆ ஸ்டேஜ் மட்டும் எதாவது சிம்பிளாக டெக்ரேஷன் பண்ணமுடியுமாங்க சார் ஸ்டேஜ்ஜில் மட்டும் எதாவது சிம்பிளாக டெக்ரேஷன் பண்ண முடியுமானு கேட்டேன் ஓகேங்க சார் இல்லைங்க சார் ஒரு லேடீஸ் ஸ்டாஃப் மட்டும் ரெண்டு பேர் ரெடி பண்ண முடியுங்களா நான் வெளியூர் என்னால் அங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது ஓகேங்க சார் கேமரெல்லாம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் ரெண்ட்டு சார் அப்படிங்களாங்க சார் எதாவது கண்ஜஷன் உண்டா சார் இல்லை அப்படிங்களா ம் சரிங்க ஓகேங்க சார் டொண்ட்டி நையன் கன்ஃபார்ம் தானேங்க சார் ஓகேங்க சார்

ஓகே சார் தேங்க் யூ சார் ஆறு நம்பர் ஆறு கனகசபை தெரு கனகசபை தெரு சிதம்பரம்

ஆ ஓகேங்க சார் ஆ பண்ணிக்கலாம் சார் அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணுங்களா

ஆ ஓகேங்க சார் கண்டிப்பாக

ஓகேங்க சார் தேங்க் யூ